நான் விரும்பும் திரைப்படங்கள் என்று பார்த்தால் எனக்கு குடும்ப படங்களாகவும் சமூகங்களை திருத்தக்கூடிய சமூக அவலங்களை எடுத்துக்கூறக்கூடிய ஒரு திரைப்படங்களைதான் நான் விரும்புகிறேன் அப்டிப்பட்ட த திரைப்படங்கள் வந்தால் குடும்பத்துலியும் சமூகத்திலியும் பலவகையான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எண்ணுகிறேன் ஆகவே தான் எனக்கு குடும்பக் க குடும்பக்கதைகளையும் சமுதாய சீர்த்திருத்த கதைகளையும் படிக்க பார்க்க விரும்புகிறேன் அதனால் எனக்கு வந்து பிடித்த படங்கள் என்று பார்க்கும்போது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்று சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அனைவரும் ஒற்றுமையாக இருந்து படிக்க நான் விரும்புவேன் படிக்க வேண்டுமென்ற எண்ணத்தை வந்து ஏற்படுத்துவதற்காக பள்ளிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு வந்து ஜாதியின் அடிப்படையினால் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பேசிக்கொள்வதையே தவறு என்று கூறி அந்த பள்ளிக்கூடத்திலேயே அந்த ஊரை விட்டே அவனை செல்ல வைக்கும்படி அவனை வந்து அவமானப்படுத்தி அவனுடைய தந்தை வந்து எறப்பதை பார்க்கும்போது இறந்து அவன் வெளியில் சென்று நல்லா படித்து உயர்ந்த பதவிக்கு செல்லுகிறான் அப்படிப்பட்ட அந்த இளைஞனை வந்து ஊருக்கு வந்து தன்னுடைய பள்ளிக்கூடத்தை வந்து திறந்து வைப்பதற்கு கூப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு அவன் தயங்கியிருந்தாலும் அந்த ஊரில் சில மாற்றங்களை பின்னால் ஏற்படுத்தி அந்த சமுதாயத்தை ஊர் திருந்தி இருப்பதை காட்டுவதாக அந்த படங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு படமாக பள்ளிக்கூடம் என்ற ஒரு பள்ளிக்கூ படம் திரைப்படம் இருக்கிறது அந்த அதோட மட்டும் இல்லாமல் தன்னுடைய தந்தை தன்னுடைய மகளுக்காக அவர் வந்து தன்னுடைய ஜாதி வெறியை காட்டக்கூடிய ஒரு ஒரு இதாக இந்தப்படம் வந்து அமைந்திருக்கும் இப்படிப்பட்ட அந்த படத்தை வந்து படைத்திருக்கிறார்கள் அது மா வேறு படங்கள் என்று பார்க்கும்போது சூர்யவம்சம் சூர்யவம்சம் என்ற படம் எனக்கு திரைப்படம் ரொம்பவும் பிடித்த படமாக இருக்கும் ஏனென்றால் அந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது ஊரிற்காகவும் தன்னுடைய சொந்தங்களுக்காகவும் தன்னுடைய மகன் செய்யக்கூடிய நல்லவைகளெல்லாம் கெட்டவைகளாக தெரிவது போல் ஒரு காட்சிகளை அமைத்து இருப்பார்கள் அப்டிப்பட்ட அந்த திரைப்படம் பின்னால் அவன் வந்து தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்று வெளியில் சென்றிருந்தாலும் அந்த பையன் தன்னுடைய தா தந்தையினுடைய பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஊருக்கு நல்ல நல்ல சேவைகளையெல்லாம் செய்து தன்னுடைய தந்தைக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக திரைப்படமாக அந்தப்படம் அமைந்திருக்கும் அப்பேற்பட்ட அந்த படத்தை வியந்து எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதை பல முறைகள் பார்த்திருக்கிறேன் ஏனென்றால் அந்தப்படம் நல்ல கருத்துக்களை ஒரு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது ஏனென்றால் தந்தை வந்து வீட்டை விட்டே நம்பளை அனுப்பிவிட்டார் அதனால் நம்ம எங்கேயாவது சென்று விடுவோம் என்று எண்ணாமல் தான் வந்து தன்னுடைய த தந்தையின் பேரை நம்ப கெடுக்கக்கூடாது என்று நினைத்து இந்த ஊரிற்கு நம்பளால் முடிந்த சேவைகளை தந்தை போல் நாமளும் செய்ய வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தோட கஸ்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அவன் செய்றதை செய்து தன்னுடைய தந்தைக்கு பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த படம் அமைந்திருக்கிறது